மேம் நீங்கள் சந்தியாங்களா ஆ நீங்கள் சந்தியா ஹோட்டல்ஸோட ஹோட்டல்லேருந்து தானே பேசுகிறீங்க மேம் எங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு ஹண்ட்ரட் மீல்ஸ் வேணும் உங்களால் ப்ரிப்பேர் பண்ணமுடியுமா மேம் வெஜ் தான் மேம் எல்லோரும் வெஜிட்டேரியன் தான் ஆ மேம் முடிஞ்ச வரைக்கும் ப்ளாஸ்டிக் இலைய வந்து யூஸ் பண்ணாதீங்க அதை பார்ப்பாங்க எங்கள் ஃபேம்லில ஆ ஓகே மேம் ஹைஜீனிக்காக பண்ணுங்கள் ஆ ஆ ஓகே மேம் ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க எங்கள் வீட்டு பெண்ணுக்கு தான் பர்த்டே அதனால் குழந்தைங்க நிறையப்பேர் வருவாங்க அதனால் ஃபுட்டோட குவான்டிட்டிஸ் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் மேம் அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நிறைய ஜூஸு ப்ரிப்பர் பண்ணுங்கள் மேம் நிறைய கொழந்தைங்க வருவாங்க அதனால் எங்களுக்கு ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஜூஸ் ஐஸ்க்ரீம் இதெல்லாம்

ஓகே மேம் இப்போ நாங்கள் ஆர்ட்ரு பண்ணால் எப்போது மேம் வரும் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்னா நீங்கள் எப்போது டெலிவரி பண்ணுவீங்க ஆ ஓகே மேம் ஃபுட்டு ஆ வீட்டில் தான் மேம் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஓகே தான் நான் இங்கேயும் ஹெல்ப் பண்ண ஆளுங்க இருப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட சர்வண்ட்டும் கூட்டிட்டு வந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு வீட்லேயே வந்து செஞ்சுக் கொடுங்க ஏன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெசிப்பீஸ் சொல்வாங்க நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் கொஞ்சம் அடுத்தவாரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க மேம் எதுவும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லுங்கள் ஏதாச்சும் இது பண்ணால் ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்